ஹாய் விக்ரம் நல்லாருக்கியா ஓகேம்மா ஒன்றும் இல்லை நம்ம ஊபர் அன்டு ஓலா இருக்குல்ல காரு புக்கிங் அதோடய ட்ரான்ஸர்மேஷன் எப்படி இருக்குது அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் நல்லாருக்குமா கொஞ்சம் சொல்லேன் எனக்குத் தெரியலை எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன் நல்லாருக்குமா எனக்கு அந்த அந்த வண்டிகளோடய கம்ஃபர்டபிளிட்டி அதாவது டைமிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்களா அண்டு அமௌண்ட்லாம் எப்படி இருக்குது அது கிலோமீட்டருக்கு எப்படி வாங்குறாங்க பர் டேக்கு எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட க்ளீனிங் ட்ரைவருடைய ட்ரைவர் வந்து ரெண்டு டபுள் வாக்சினேஷன் போட்டிருக்காறா ஏன்னா இப்போ தான் கோவிட்லாம் முடிஞ்சிருக்குது அதனால் வந்து டபுள் வாக்சினேஷன் போட்டிருக்காங்கங்களா இதையும் கொஞ்சம் பார்த்துக் கொடு பார்த்து அது வண்டியோட பர்ஃபாமன்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனால் கொஞ்சம் நல்லாருக்கும்டா ஏன்னா நான் அடிக்கடி அந்த ஓலா இதுக்கப்புறந்தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில இருக்கிறேன் நான் இதுக்கு சொன்னியின்னால் கொஞ்சம் நல்லாருக்கும்